சொல்லுங்கள் ஆ ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள் சார் ஓகேங்க சார் ம் ஓகேங்க சார் எவ்வளோ நேரோம் சார் வைப்பீங்க

ஓகேங்க சார் ம் ம் ஓகேங்க சார் அவங்க டாடி வந்து இங்கே தான் சார் இருக்கார் நாங்கள் நீங்கள் செவன் தேர்ட்டின்னு சொன்னீங்கன்னா நாங்க அதுக்கு முன்னாடியே வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் சார் பைக்கில் தான் வருவார் அவங்க டாடி வருவார் ஆ ஆ ஓகேங்க சார் நான் அப்படி யாராச்சும் வர்றதாக இருந்தாக்கூட நான் உங்களுக்கு கால் பண்ணி இன்பார்ம் பண்ணுறேன் சார் அதுக்கப்புறமா நீங்கள் அனுப்பி விட்டால் ஓகேங்க சார்

ஆ சரிங்க சார் கிளாஸுலலாம் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் ஓகேங்களா ஆ ஆ ஓகேங்க சார் ஆ வீட்டில் நாங்கள் ம் ஓகேங்க சார் ம் ம் ஓகேங்க சார் அவங்க அவங்களோட சப்ஜெக்ட் மேக்ஸ் சப்ஜெக்ட்டும் சயின்ஸ் சப்ஜெக்ட்டு மட்டும் கொஞ்சம் பாருங்கள் சார் அதில் தான் கொஞ்சம் மார்க் வந்து கம்மியாக எடுக்கிறாங்க ஆமாம் வீட்லேயுமே அது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணமாட்டேங்கிறாங்க இந்த சப்ஜெக்ட் அப்படினா எஸ்கேப் ஆகுறதை தான் பார்க்குறாங்களே தவிர அதை ஃபினிஷ் பண்ணணுன்றது பார்க்க மாட்டேன்கிறாங்க சார் ஓகே ஆ ஓகேங்க சார் ம் ம் ஆ ஓகேங்க சார் ஆ ஓகே கண்டிப்பாக அது ஃபாலோ பண்றேங்க சார் ஆ கண்டிப்பாங்க சார் ஆ ஆ ஆ நான் வீட்டில் படிக்க வைச்சிக்கிறேங்க சார் ஓகேங்க சார் ம் தேங்க்யூங்க சார்